உள்ளூர் மக்கள் இந்து மதம் இருக்காங்க இந்து மதம் மக்கள் இருக்காங்கன்னால் அவங்க ஒவ்வொரு மாதங்களிலும் தமிழ் மாதங்கள் அதுலேயும் வந்து பண்டிகைகள் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு மலை ஒவ்வொரு மாதத்துலியும் வந்து மாரியம்மன் பண்டிகை அதேமாதிரி புரட்டாசி மாதம் அப்படின்னா பெருமாள் வெங்கடாசலபதி சா கடவுளுக்கு அதேமாதிரி மார்கழி மாதம் அப்படின்னாக்கா அது அம்மனுக்கு இது கொண்டாடுறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பூஜை ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மாதங்களை வந்து பின்பற்றுறாங்க அதை பண்டிகைகளாக வந்து கொண்டாடுறாங்க மா இது இதில் வந்து ஒரு மொ இப்போ இப்போ கோடைக்காலத்தில் வந்து மழை இவா இதாக வெப்பமாக இருக்கும்பொழுது மழைக்காக வேண்டி வந்து அம்மனுக்கு வந்து இது ப பண்டிகை கொண்டாடி அதுக்கு கூழலாம் மக்கள் வந்து ஊற்றி இதுப்பண்ணி பண்டிகை கொண்டாடுவாங்க அதேமாதிரி ஆடி மாதத்தில் அதுவும் மாரியம்மன் பண்டிகை எந்த எந்த ம சக்தியும் சக்திகள் கடவுள் மாரியம்மன் காளியம்மன் என்னென்ன கடவுள் இருக்குதோ அந்த கடவுளுக்காக பண்டிகை கொண்டாடுறாங்க அது இறைவனுக்கு வந்து அவங்க வந்து பண்டிகை கொண்டாடி தங்களுடைய வந்து வழிபாட்ட ப ப பயன் பயன்படுத்துகிறாங்க அதேமாதிரி கிறித்துவ மதத்தில் வந்து க இயேசு இருக்காங்க மாதா கோவில் இருக்குது அப்படிம் போது அவங்க அதனுடைய பிறந்த நாள் விரதங்கள் நாற்பது நாள் விரதம் கடைபிடித்து ஒரு ப கொண்டாடுறாங்க வந்து ப்ரேயர்ஸு ப்ரேயர்னாக்கால் வழிபாடு பண்ணுறாங்க அது வந்து அமைதியாகவும் பண்ணுறாங்க சைலன்ட் ப்ரேயர்ராக அம் அமைதியாகவும் க கடைபிடிக்கிறாங்க அப்புறம் வந்து இது இஸ்லாமிய மதத்தில் வந்து ரம்ஜான் பண்டிகை அது கொ கொண்டாடுறாங் ரம்ஜான் பண்டிகை அது விரதம் இருந்து அதுவும் கொண்டாடுறாங்க கிறிஸ்துவ மதத்துலேயும் அதேமாதிரி விரதம் இருந்து பண்ணுறாங்க இந்துப்பண்டிகைலேயும் அதேமாதிரி விரதம் இருந்து பண்டிகை கொண்டாடுறாங்க தங்களுடைய ந ந நன்றிக்கடனை வந்து அவங்க தாங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு வந்து நன்றிக்கடனாக வந்து கடவுளுக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமாக பண்டிகை கொண்டாடுறாங்க இதை ஒரு நல்ல காரியம் சுமா சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறுன்னாவே கடவுள் வழிபாடு செஞ்சு தான் ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு இந்து மதத்தை பொறுத்தவரைக்கும் இந்து கடவுள் அதில் இந்து சைவ மதம் வைணவ மதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதத்துலேயும் பெருமாள் முருகன் ஈஸ்வரன் அப்படின்னுட்டு அவங்க அவர்களுக்கு உகந்த உ தகுந்தமாதிரி பிரார்த்தனைய செஞ்சு அவங்க அந்த அந்த விசேஷத்தை கொண்டாடுறாங்க ஒரு சுபகாரியத்தில் அதேமாதிரி கிறித்துவ மதத்தில் அவங்க எதுனாலும் ஒரு கு மாதா கோவிலுக்கு போயோ அல்லது இயேசு கோவிலுக்கு போய் பிரார்த்தனைய செஞ்சு அதுக்கு த அதுக்கு தகுந்தமாதிரி அதுக்கு பின்னாடி தான் தங்களுடைய வீட்டில் நடக்கிற விசேஷங்கள வந்து துவக்கிறாங்க இஸ்லாமிய மதத்துலேயும் அதேமாதிரி இது பண்ணுறாங்க அவ்வளோதான்